இப்போ கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கனா முகூர்த்த புடவையில மணமக்கள் பேர்லாம் எழுதுவாங்க அதிலலாம் தமிழில் எழுதி அதோட பாரம்பரியமாக இப்போது வந்து கலாச்சாரமாக அது ஒரு இதுவாக பண்ணிகிட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு எந்த டிரெஸ்ஸுனாலும் அதில் தமிழ்மொழியை பயன்படுத்தி அதில் வந்து ஆடை வடிவமைச்சிக்கிறாங்க அது வந்து இப்போ கொஞ்சோம் முன்னேறிட்டுருக்கு அதுக்கப்றம் கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கனா கட்டப்பை கொடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அந்த கட்டப்பை அதிலலாம் வந்து மணமக்கள் பேர்லாம் எழுதி அதில் போடுறாங்க அதிலலாம் தமிழ்மொழியை பயன்படுத்திகிட்ருக்காங்க இதில் அந்த மாதிரி நிறையா துணிக்கடை எதுன்னாலும் அது அவங்கள தன்னை விளம்பரப் படுத்திக்கிறதுக்காகவும் அதில் வந்து தமிழ்மொழியை பயன்படுத்தி போட்டுகிட்ருக்காங்க